இந்தியாவில் ஃபேஷன் வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குனா இப்போது வந்து முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரஸ் எல்லாம் வந்து அவ்வளவோ நல்லா இருக்காது இப்போலாம் வந்து எல்லாமே இப்போ எல்லாம் லைக் பண்ணுறாங்க பிராண்டடாக போடணும்னு ஆசைப்படுறாங்க அதே மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங் குவாலிட்டிஸ்லாம் நல்லா இருக்குது இப்போ எல்லாமே இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய டிரஸ்லாம் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதை வாங்கிறதுல நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரிலாம் டிரஸ் போடணும் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு காம்போவில் போகிறாங்க இப்போலாம் பசங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆரஞ்சு எல்லா ஒரு பேண்ட்டுக்கு பிளாக் கலர் பேண்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த பிளாக் கலர் பேண்ட் வச்சு நிறைய மாடல் சட்டை கூட போட்டு போகிறாங்க எனக்கு பிடிச்ச சட்டை வந்து பிரவுன் கலரும் ப்ளாக் பேண்ட்டும் போட்டு போவேன் அப்புறம் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னா சட்டை பேன்ட் எல்லாம் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போலாம் வந்து ஈஸியாக கிடைக்கிறது இப்போ இப்போ இப்போ சென்னையில் பார்த்தோம்னா நிறைய டிரஸ் கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது நிறைய டைப் ஆஃப் டிரஸ் எல்லாம் கிடைக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டிரஸ் கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சி அப்போலாம் கிடைக்கிறது போட்டு போனாங்க இப்போல்லாம் வந்து ச்சூஸ் பண்ணி போட்டு போகிறாங்க நிறைய ஆஃபீஸ் எல்லாம் போகும்போதெல்லாம் நிறைய இன் பண்ணிகிட்டு போகும் போதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது அப்போல்லாம் வந்து அவ்வளவா நல்லா இருக்காது இதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா டிரஸ் வந்து இந்தியாவில் வந்து நல்லா ஓகே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு இருக்குது